எங்கள் வீட்டில் எங்களுக்குன்னு ஒரு லைப்ரரியே வச்சுருக்கோம் பெரிய லைப்ரரி இல்ல குட்டி லைப்ரரி தான் இருந்தால் கூட அதில் வந்து எல்லா மத புத்தகங்களும் வச்சுருக்கோம் முஸ்லீம் குரான் வச்சுருக்கோம் ஹிந்துஸ் பகவத்கீதை வச்சுருக்கோம் கிறிஸ்டின்ஸ் பைபிள் வச்சுருக்கோம் பைபிளில் பல வகையான பைபிள்கள் வச்சுருக்கோம் அதே மாதிரி ஹிந்தியில் ஹிஸ் ஹிந்தி டிக்ஸ்னரி வச்சுருக்கோம் ஹிந்தி புக் வெச்சுருக்கோம் இந்த மாதிரி எல்லா விதமான தலைவர்கள் பல புத்தகங்களும் வச்சுருக்கோம் புத்தகங்களும் வச்சுருக்கோம் அதேபோல் சிறு குழந்தைகளுக்குரிய புத்தகங்களும் நீதி கதைகளை சொல்கிற மாதிரி நீதி கதைகளை சொல்லக்கூடிய புத்தகங்களும் சரியாக வச்சுருக்கோம் அதோடு கணவன் மனைவி எப்படி குடும்பம் நடத்தணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்குரிய புத்தகங்களும் வீட்டில் வச்சுருக்கோம் வயதானவர்கள் தங்கள் வயதான காலத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய சில ஆலோசனைகளை புத்தகங்களும் வச்சுருக்கோம் தனி நடுப்பட்ட வகையில் வாலிபர்கள் எப்படி உலகத்தில் தங்களை காத்துகொள்ளணும் எப்படி வாழணும் அப்படிங்கிற முறைகளை உள்ளதான புத்தகங்களும் வச்சுருக்கோம் இது எல்லா எதற்கு வச்சுருக்கோன்னா நம்ம சொல்லி தர முடிஞ்சாலும் முடியாட்டினாலும் வருங்காலங்களில் நம்முடைய பிள்ளைகள் அதை எப்படியும் பயன்படுத்துவாங்க இப்பேயும் நாங்கள் பயன்படுத்த வைக்கிறோம் சில நேரங்கள் தான் குழந்தைகள் கேட்பாங்க பசங்களும் கேட்பாங்க ஆனால் சில நேரங்களில் கேட்காட்டினா கூட அவங்களுக்கா ஒரு மூடு வரும்பொழுது கண்டிப்பாக அதை எடுத்து படிப்பாங்க பின் நாட்கள் அது பிள்ளைகளுக்கு பிரோயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறதுகாக நிறையா புக்ஸ் வாங்கி நாங்கள் சேர்த்து வச்சுருக்கோம் இப்படி சேர்த்து வைக்கிற புக் வந்து வெறும் அழகுக்கு சோ கேஸ் பொம்மை மாதிரி நாங்கள் வைக்கல யாருக்குனாலும் கொடுத்து படிச்சுட்டு தர சொல்லி கேட்டு வாங்கிக்குவோம் எங்கள் பிள்ளைகள் வந்து சும்மா இருக்கும் போதெலாம் எடுத்து படிச்சு பார்க்க சொல்லி சொல்லுவோம் ஏன்னால் அதில் பெயிண்டிங் பண்ணுறதிலிருந்து ஓவியம் வரைகிறது வரைக்கும் எல்லா விதமான புத்தகங்களையும் நாங்கள் வச்சுருக்கோம்